இந்திய வேலைவாய்ப்பு என்பது ஒரு சவாலாக தான் இருக்கிறது படித்தவர்கள் அதிகம் அதற்குரிய வேலை குறைவு கல்விக்கூடங்கள் அதிகமாகியது ஒழிய தொழிற்சாலைகள் குறைவாக உள்ளது படித்ததற்குரிய வேலைகள் இல்லை இதனுடைய சவால் என்றால் அவர் அவர்களுடைய சுயதொழிலை மட்டுமே வந்து சமாளிக்க வேண்டும் சுயதொழிலுக்கு உண்டான அரசாங்கத்துனுடைய சுற்ற அறிக்கையின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சரியான நிதிகள் அவர்களிடம் போய் சேரவேண்டும் பயனாளர்களாக பட்ட படித்த மாணவர்கள் வேலைவாய்ப்புக்கு அலைகின்ற பொழுது தாங்களே சுயதொழில் மூலம் அவர்கள் உருவாகவேண்டும் அவர்களே வந்து முதலாளிகளாவும் ஆக அரசாங்கம் ஊக்கத்தினை அளிக்க வேண்டும் வேலைவாய்ப்பு என்பது தேடுவதை விட வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் தொழில் முனைவோராக இப்போது ஆக வேண்டும்